குடிமக்களை பாதுகாக்க அயல் நாடுகளில் இருப்பது போல் கடுமையான சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படி பண்ணா தான் நம்ம வந்து நம்ம நாட்டில் அமைதியை நிலை நாட்டும் நம்ம நாட்டில் என்ன பண்ணுனாலும் ஒரு பெரிய அளவில் வந்து தண்டிக்க கூடிய ஒ தண்டிக்க படுற சட்டங்கள் இல்லை இந்த த சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்தா தான் குற்றவாளிகள் அந்த தண்டனைக்கு பயந்து குற்றங்களில் ஈடுபடமாட்டாங்க ஒவ்வொரு குற்றவாளியும் அந்த அந்த குற்றத்தை செய்யறத்துக்கு பயப்புடணும் அந்தளவுக்கு சட்டங்கள் கடுமையாக இருந்துதுன்னா குற்றங்களோட எண்ணிக்கை வந்து குறையும் குற்றங்கள் நடக்கறத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அந்த காரணங்களை நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு கவுன்ஸ்லிங் மெத்தட்டில் வந்து அதை வந்து தடுக்கலாம் குடிமக்களுக்கு போதிய அளவு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரச்சாரத்தை உருவாக்கணும் அதாவது குற்றம் செய்யாதிருக்க இருக்குறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த நடவடிக்கைகளை அரசும் தன்னார்வ நிறுவனங்களும் நிறைய செய்யணும் அப்பதான் ன் மக்களிடே விழிப்புணர்வு வரும் மக்கள் குற்றத்துங்களை நோக்கி செல்லுறத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட வறுமை மற்றும் அவங்களோட அறியாமை இந்த ரெண்டியும் நம்ப போக்குனாதான் நம்ம நாட்டில் இருக்கிற குற்றங்களோட எண்ணிக்கை வந்து குறையும் அரசங்கம் நம்ப சட்டங்கள் இயற்றுதன் மூலமாக மட்டுமே நம்ப வந்து இந்த குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது அதை வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ குற்றவாளியாக பார்த்து தெரிந்தால் விட்டால் குற்றங்களை அழிக்க முடியாதுங்கறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதற்காக குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை நம்ம செய்யணும் ஒரு திருட்டு தடுக்கணும் அப்படின்னா திருட்டு ஏற்படாமல் வகையில் பாதுகாக்கறத்துக்கு சட்டங்களும் இருக்கணும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள இருக்கணும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலியும் வந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எதுக்குன்னா ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடந்துன்னா அதை பற்றி ஆராஞ்சிக்கிறதுக்காகவும் ஒரு விட்னஸ் ஒரு சாட்சியாகவும் அதை வச்சு எடுத்துக்கறாங்க முன்னாடிலாம் நிறைய பேர் தப்ச்சிக்கிறதுக்கு காரணங்கள் என்னவா இருந்துதுன்னா போதியமலமான சாட்சிகள் இல்லாததுனால தான் நம்பளோட அரசியல் அமை அமைப்பு சட்டத்தில் வந்து சாட்சிகள் இருந்தால்தான் நம்ம அந்த குற்றத்தை வந்து நிருபிக்க முடியுங்கிற நிலமை இருக்கு அப்படி இல்லாமல் இந்த சரியான இப்போ குற்றவாளிக் கண்டுபிடிக்கறத்துக்கு பல நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து உரிய பயிற்சி அளிக்கணும் அது அது குற்றங்களை எப்படி தவிர்ப்பது குற்றங்கள் த தவிர்ப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன குற்றங்கள் செய்தால் அந்த குடும்பத்தோட நிலைமை என்னாங்கறதை வந்து ஒவ்வொரு இந்திய மகனுக்கு புரிய வச்சோமுன்னாவே பாதி பிரச்சனைகள் வந்து எப்போதும் இல்லாமல் போயிரும் இது தான் வந்து நம்ப ஒவ்வொருத்தரும் படித்ததற்கான ஒரு காரணமும் இது தான் சமூக அக்கறையோட சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் மற்றும் அரசாங்கம் சேர்ந்து இந்த நடவடிக்கையை எடுக்கணும்